ஆமாம் நீங்கள் யார் சொல்லுங்கள் மேம் உங்கள் நேம்மா ஓகே ஞாபகம் வந்துடுச்சும்மா நேற்று வந்துருந்தீங்க சொல்லுங்கள் என்னாச்சு நான் கொடுத்த ட்ராப்ஸ்ஸெலாம் நீங்கள் நான் அட்வைஸ் பண்ணதை ரெகுலராக எடுக்கறீங்களா இன்னும் ரெட்டிஷ்ஷு ரெட்னஸ் அதிகமாயிடுச்சா இல்லை அப்படியே இருக்கா அப்படியா சரி ஓகே நான் இன்னொரு ஒரு சொல்கிறேன் ஒரு ஐ ட்ராப்பு அது வந்து ஒரு ஸ்டீராய்டு ஸோ அதை நீங்கள் வந்து இதை மாதிரி ரெகுலராக எடுக்காதீங்க நான் சொல்கிற எடுத்துக்கோங்க டெக்ஸாமெதஸோன் டெக்ஸாமெதஸோன் சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னால் ஐ ட்ராப்ஸ் கிடைக்கும் நீங்கள் பக்கத்தில் பார்மஸியில் வாங்கிக்கோங்க அது ஸ்டீராய்டு ஸோ இதை மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க அந்த இரிட்டேஷன் ரெட்னஸும் குறையிற வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க பீடியா காலையில் நைட்டு தூங்கப் போறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க அது இரிட்டேஷன் உங்களுக்கு கம்மியாயிடுச்சினால் நீங்கள் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணாதீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிடுங்கள் சரியா ஆனால் ஆல்ரெடி நான் கொடுத்த அந்த மெடிஸனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்

அதாம்மா அந்த ஸ்டீராய்டு வந்து நீங்கள் ரெட்னஸ் குறையிற வரைக்கும் எடுத்துக்கோங்க ரெட்னஸ் குறஞ்சிடுச்சினா இன்றைக்கே குறஞ்சிட்டுனா கூட ஸ்டாப் பண்ணிடுங்கள் அந்த ஆல்ரெடி கொடுத்த ஐ ட்ராப் வந்து நீங்கள் செவன் டேஸுக்கு கண்டினியூ பண்ணிக்கோங்க வீட்டில் வேலையெல்லாம் நீங்கள் நார்மலாக செய்யலாம் பட் ஆனால் இந்த வீடு கூட்டுறது இந்தமாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது கொஞ்சம் கான்ஷியஸாக பிரிக்காஷனோடு பண்ணுங்கள் ஏன்னால் அந்த டஸ்ட்டில் எதாவது ஒன்று நீங்கள் உள்ளே கண்ணுக்குள்ளே போய்ட்டுனால் திரும்ப அது இரிட்டேட் பண்ணும் திரும்ப ரெட்னஸ் ஆகும் ஸோ டஸ்ட்டு எதுவும் ஆகாமல் கொஞ்சம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த ஒர்க்கை கொஞ்ச நாளைக்கு வேறு நான் தான் ஆல்ரெடி நேற்றே சொன்னேன்லம்மா நீங்கள் வந்து வெயிலில் போகிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் போயிதான் எக்ஸ்போஷர் ஆகணும் சன்னில் அப்படின்னா கொஞ்சம் சன் கிளாஸஸ் அந்தமாதிரி போட்டு ஒரு செவன் டேஸ் கொஞ்சம் ப்ரொடெக்டிவ்வாக இருங்க உங்களால் எவ்வளோவு ப்ரொடெக்ட் பண்ணிக்க ப்ரொடெக்டிவ்வாக இருங்கள் அண்ட் இன்னொரு திங் நீங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் யார்கூடவும் காண்டாக்ட்டில் இருக்காதீங்க முக்கியமாக சின்னப் பசங்க யாராவது இருந்தாங்கன்னால் ஏன்னா அந்த டேரெக்ட் காண்டாக்ட் அந்த டேரெக்ட் காண்டாக்ட் வந்து இருந்துச்சின்னால் அவங்களுக்கு உடனே வரமாதிரி ஆகிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் வீக்கில் திரும்ப நீங்கள் ரிட்டன் வாங்க செவன் டேஸ் போடறீங்கல்ல போட்டு உங்களுக்கு ஓகேவாயிடுச்சினால் ஓகே இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னால் நீங்கள் என்ன வந்து பார்க்கலாம் ஓகே ம் ஓகே